இந்திய ஊடகங்களில் மிக முக்கியமாக இருக்கிறது வந்து லேப்டப்பு ஃபோனு கம்யூட்டர் அது மூணுமே மிக முக்கியமானது நம்ம இந்தியாவில் ஏன்னால் இப்போ ஃபோனு ஃபோன் தான் நம்ம இந்தியாவில் மிக முக்கியமான ஒன்றா இருக்கிறதே ஃபோனு தான் ஏன்னால் அந்த ஃபோனில்தான் அனைத்து தகவல்களையும் எல்லாேருக்கும் ஷேர் பண் அனுப்புகிறாங்க அது மாரியும் இப்போ நம்ம ஒரு தகவலை வந்து ஒருத்தவங்கள்டேந்து இன்னொருத்தவங்களுக்கு சொல்லணுனால் அதுக்கும் ஃபோனு தான் முக்கியமானதாக இருக்குது இப்ப கம்யூட்டர்னு எடுத்துகிட்டால் கம்யூட்டர் வந்து நிறையா நிறையா ஊடகங்களில் வந்து கம்யூட்டர் தான் பயன்படுத்துகிறாங்க அவங்க ஒரு ஒரு வேலை செய்கிறதுக்கா இருந்தாலும் ஒரு தகவல்களை ஒருத்தவங்களுக்கு அனுப்புறதாக இருந்தாலும் கம்யூட்டர் மூலமாக அனுப்பலாம் அதனால கம்யூட்டர் மிக முக்கியமானதாக இருக்குது இப்போ லேப்டப்பு எடுத்துகிட்டா இப்போ லேப்டப்பில் வந்து நம்ம நிறையா தகவல்களை சேமிச்சு வச்சுக்கலாம் அது மாதிரி நிறையா ஃபோட்டோ அது மாதிரி எடுத்துனால் அதெலாம் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம் இதிலியும் ஒரு தகவல்களை வந்து இன்னொருத்தவங்களுக்கு மெயில் மூலமா அனுப்பலாம் அது ரொம்ப உதவியாக இருக்குது